சார் என்னுடைய லேண்ட்லைன் சேவை எதிர்பாராத விதமாக துண்டிக்கப்பட்டிருக்குது ஒருவேளை லேண்ட்லைன் பில் செலுத்தாததினால தான் அது துண்டிக்கப்பட்டிருக்குமோ என எனக்கு சந்தேகமாக இருக்கிறது அதை சரி பார்த்து கணக்கின் நிலையை எனக்கு கூறவும்